இப்போது எங்கள் ஊரிலையே தையல் மிஷின்னு வச்சுட்டு நிறையா பேர் இருக்காங்க இந்தமாதிரி டிசைனில் வேணுமா அந்தமாதிரி டிசைனில் வேணுமான்னு சொல்லிட்டு நிறையா இப்போது டெக்னாலஜிலாம் உருவாகிட்டு வந்துட்டிருக்கு ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு டைலர் கண்டிப்பாக இருப்பாங்க ஸ்டிச் பண்ணுறதோ அந்தமாதிரி எந்த ஒரு அதி க்ராண்டாக பண்ணலனாலும் நார்மலாக பண்றவங்களும் இருக்காங்க க்ராண்டாக பண்றவங்களும் இருக்காங்க நம்பளுக்கு பிடிச்சிருந்தா அவங்ககிட்ட கொடுக்கலாம் இல்லைனா கிடையாது அந்தமாதிரியான ஒவ்வொரு ஊரிலையும் ஒரு தையல் தையல் செய்யறவிங்க ஏதோ திடீர்னா டக் பிடிக்கிறமாரி இருந்தால் அது தூரத்தில் போகிற அந்த பிரச்சனை இல்லாமல் ஊரில் யாரோ ஒருத்தர் ஊரில் யாரா ஒருத்தராவது தையல் மிஷின் வச்சுருப்பாங்க நம்ம நம்மளுக்காக சரி சரி நம்ப அவசரத்துக்கு போய் அவங்ககிட்ட டக் பிடிச்சிக்கலாம் ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஓ தையல் பிரிஞ்சுருச்சா போய் தையல் போட்டுகிட்டோ தச்சுட்டு வந்தடலாம் அந்தமாதிரியாக ஊருக்குள்ளே இருந்தாங்கன்னால் ரொம்பவே நல்லா பிரச்சினை இல்லாமல் போகும் அவங்ககிட்ட அதிகமாக தரமோ தரலையோ ஏதோ அவசரத்துக்கு அவங்க ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுறவிங்களா இருப்பாங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களும் ஏதோ புதுசாக இந்தமாதிரி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து வாங்கிக்கோங்க நான் தச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்லுவாங்க பிடிச்சிருந்தா நம்ப போய் வாங்கிக்கிலாம் பிடிக்கலான நம்ப கம்முன்னு இருக்கலாம் அவ்வளோதான் இந்தமாதிரி ஏதோ ஒரு ஊருக்குள்ளே புதுசாக ஏதோ ட்ரை பண்ணிணாங்கன்னா நாம்பளும் போய் வாங்கி ட்ரை பண்ணலாம் பிடிச்சிருந்தா வாங்கலாம் இல்லைனா நம்ம இஷ்டம்தான் நம்மளுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம்